ஹலோ சார் குட் மார்னிங் ஏர் இந்தியா கஸ்டமர் சர்வீஸுங்களா என் பேர் வந்து கிருஷ்ணன்ங்க நான் சென்னை டு யூஎஸ்ஸுக்கு பிஸ்னஸ் க்ளாஸ் டிக்கெட் புக் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு ஃப்ரீ ஃபுட் எதாவது இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்குன்னு ஸ்பெஷல் மெனு எதாவது இருந்தால் அந்த மெனு கெடைக்குமா ஏன்னால் நான் டயட்டில் இருக்கிறேன் அந்த மெனு கெடைச்சுதுன்னா என்னுடைய டாக்டரை கன்சல்ட் செய்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அவர் சொல்கிற உணவை நான் எடுத்துக்கிட்டேனா எனக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் தான் கேட்குறேன் எனக்கு உதவ முடியுமா